இந்திய ஊடங்கள் பற்றி நினைக்கணுனா இப்போ வந்து அதிகமாக கொலை கொள்ளை இந்த மாதிரி தான் அதிகமாக ஊடகத்தில் வருது அதை விடுத்து வேறு எங்களுக்கு குடும்பம் இது பெண்களுக்கு தகுந்த மாறியாட்ட எப்படி வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கிறது இல்லை குழந்தைகள பற்றி குழந்தைகளுக்கான நிறையா கருத்துக்கள் இப்போ குழந்தைங்க வெளி உலகத்தை எப்படி புரிஞ்சிக்கணும் அந்த மாதிரி கருத்துக்கள் வந்து ஊடகத்தில் கொஞ்சம் வந்தால் நல்லா இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் எங்களோட கருத்து அது நக்கீரன் அது சிறப்பாக இருக்கு அதில் எல்லாமே வரும் தினத்தந்தி தினகரன் தினத்தந்தி தினகரனில் குழந்தைகளுக்கு சம்மந்தப்பட்ட செய்திகள் எல்லாம் நிறையா வருது அப்புறோம் சேனல்கள்ன்னு கேட்டிங்கனா சன் சன் செய்திகள் கலைஞர் செய்திகள் இதில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அரசியல் போக்கு இந்த மாதிரி கலவரப்போக்கு அதெல்லாம் இல்லாமல் மற்றபடி விசயங்களுமும் நல்லா தெள்ளத்தெளிவாக சேனலில் ஒளி பரப்புகிறாங்க